இது நான் என்னென்னா ஃபோன் ஒன்று வாங்கினேன் புதுசாக அது அதை பற்றி என்னென்னா முன்னாடி நான் வந்து என்கிட்ட செல் ஃபோன் கிடையாது லேன் லைன் ஃபோன் தான் எங்கள் வீட்டில் அந்த லேன் லைன் ஃபோன் என்னென்னா நான் வந்து வெளியில் போனால் அது யாரையும் என்னால் இது பண்ணிக்க முடியாது காண்டெக்ட் பண்ணிக்க முடியாது அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஃபோன் வாங்கினேன் நம்பர் டச் ஃபோன் வாங்கினேன் அது அந்த ஃபோன் என்னென்னா சார்ஜே நிற்காம போயிடுச்சு ரொம்ப நாளாக அதாவது சார்ஜு போட்டால் ஹண்ட்ரெட் பர்ஸன்ட்னு காட்டும் அதுக்கப்புறம் சார்ஜே இருக்காது அதுக்கப்புறமா தான் அப்புறம் வீடியோயெலாம் அதில் பார்க்க முடியாது அப்புறம் என் ஹ வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டப்போது இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வாங்கித் தரேன்னு சொன்னாங்க அப்போ கடையில் போய் நாங்கள் வந்து கேட்டோம் எந்த ஃபோன் எந்த பிராண்டு நல்லா இருக்கும் எது இதுன்னு அப்போ கேட்கம்போது தான் வந்து சாம்சங் நல்லாயிருக்கும் அப்படின் சொன்னாங்க அதே மாதிரி என்னோட பட்ஜட் தகுந்தாப்பில் என்ன ஃபோனுன்னு கேட்டதில் சாம்சங் கேலக்ஸி வந்து எம் தேர்டீன் வந்து நல்லாயிருக்கும் அப்படினு சொன்னாங்க அந்த ஃபோன் வந்து நான் வாங்கினேன் அந்த ஃபோன் என்னென்னா அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனா சார்ஜ் வந்து இதில் குறையவேல்ல சார்ஜு வந்து நான் போட்டால் ரெண்டு நாள் நிற்கிது சார்ஜு குறையல அதே மாதிரி ஸ்ட்ரக் ஆகல எங்கேயுமே வந்து அப்படியே நிற்கில நல்லா எவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்தாலும் அப்படே இருக்குது சில ஃபோனெலாம் ஸ்ட்ரக் ஆகிடும்ல அது மாதிரியெலாம் ஆகலை நல்லா இருக்குது அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கேமரா இப்போ தேவைல்ல நான் வெளில போனால் இந்த ஃபோட்டோ இதிலியே ஃபோட்டோ எடுத்துக்குவேன் நல்ல கிளியராக நல்லா இருக்குது ஃபோ ஃபோட்டோ எடுத்தால் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் என் பிள்ளைங்க பிறந்த நாளையில் கூட நான் இதில் ஃபோட்டோ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஸ்கூல்லெலாம் முன்னாடி வந்து ஏதாவது இவன் லீவுனால் வந்து யு ஹோம் ஒர்கெலாம் ஏதாவது இருந்ததுனால் ஃபோனில் வந்து சென்ட் பண்ணி விட முடியாது முன்னாடி வெச்சுருந்த ஃபோனில் இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு லீவ் போட்டாலோ என்னமோ ஏதோ டவுட்னாலும் அவங்கள ஃபரெண்ட்ஸ்லேந் ஃபரெண்ட்டு கிட்டேருந்து வாங்கி சென்ட் பண்ணிவிடுகிறாங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்து என் பிள்ளைங்கள் எழுதுதுங்க இதுக்காக நம்ம வந்து ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எழுதாமல் உடனே லீவுனால் உடனே அனுப்பி விட்டுடுதுங்க அதை பார்த்து எழுதிக்கிறாங்க என் பசங்கள் அப்புறமா வந்து வீடியோ பார்த்துக்க முடியுது இதில் வந்து படிக்கிறது நிறையா பார்த்துக்க முடியுது என் பிள்ளையோளுக்கு நான் வந்து ரொம்ப படிக்கல படிக்கவே இல்லை அதனால வி வீடியோயெலாம் எனக்கு சொல்லி கொடுக்கலாம் தெரியாது இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்து அவங்களே கற்றுக்கிறாங்க எல்லாமே யூடியூப்பை பார்த்து எல்லாமே அவங்களே கற்றுக்கிறாங்க எ எனக்கும் சொல்லி தராங்க நானும் இதில் வந்து நிறைய சமைக்கிறதுலாம் நானும் பார்த்து நல்லா சமைக்கிறேன் இதிலே வந்து வேலையெலாம் செய்யலாமாம் எனக்கு இன்னும் அதை இதிலேந்து பணமெலாம் சம்பாதிக்கலாமாம் வேலை பார்த்து அது எப்படினு இனிமே தான் கற்றுக்கிட்டு இதிலேந்து பார்க்கணும் ஒரு ஃபோன் வந்ததுனால் என்னென்ன பண்ணலாம் பாருங்க ஃபோ ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ அனுப்பிக்கலாம் வீடியோ பார்த்துக்கலாம் படிக்கிறது பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவானுங்க என் பிள்ளைங்கள் இதில் கேமு டவுன்லோட் பண்ணி விளையாடுவானுங்க அதுவும் அவனுங்க சந்தோஷமாக இருப்பானுங்க இதிலே கரண்டு போய்ட்டுனால் இதில் டார்ச்சுலாம் இருக்குது டார்ச்சு அடித்து நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே இதாக இருக்குது மெய்னாக எனக்கு என்னென்னா நான் வெளில் போனால் யாரையாவது காண்டெக்ட் பண்ண முடியுது இதில் வந்து எழுத்தெலாம் நல்லா பெருசு பெருசாக தெரியுது நல்லா க்ளியராக தெரியுது சின்ன ஃபோனில் ஒன்றுமே தெரியாது இதில் நல்லா தெரியுது நல்லா படிக்க வீடியோ பார்க்க முடியுது படம் பார்க்க முடியுது கரண்டு இல்லைனாலும் இதில் பார்த்துக்கலாம் டார்ச்சு அடிச்சிக்கிலாம் ஒரு ஃபோனு இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லதான் இருக்குது அதுவும் இந்த ஃபோனு கேலக்ஸி எம் தேர்டீன் வந்து எல்லா விதத்திலியும் எனக்கு இதாக இருக்குது க்ளியராக இருக்குது ஸ்பீடாக இருக்குது பேட்ரி நிற்கிது எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு சிம்மு போட்டுக்கலாம் ஒரு சிம்முக்குன் இல்லை ரெண்டு சிம்மு போட்டுக்கலாம் ரெண்டு இது போட்டுக்கலாம் ரெண்டு நம்பர் வெச்சுக்கிறவங்க ரெண்டு நம்பர் போட்டுக்கலாம் ரெண்டு நம்பர் போட்டுகிட்டு பேசிக்கலாம் அதே மாரி ரெண்டு வாட்ஸ்அப் வெச்சுக்கிலாம் வாட்ஸ்அப்லாம் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் அதில் எல்லாமே சென்ட் பண்ணலாமேமே எல்லா மெசேஜும் நான் இப்போ சாமான்லாம் அதில் தான் நான் டைப் பண்ணி என்ன வேணும்ன்னு டைப் பண்ணி அனுப்புகிறேன் வீட்டுக்காரங்கள் வெளில இருந்தால் அதில் தான் அனுப்புவேன் அதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க இது எல்லாமே இதில் ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த ஃபோனு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப க்ளியராகவும் இருக்குது